எங்க கிராமத்திலலாம் பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் வீட்டில் சமையல் பண்ணின்னாலே வீட்டில் தான் வீட்டுமுறைதான் ரெடி பண்ணுவாங்க கடையில் டேரெக்டாக மிளகாத்தூள்லாம் வாங்க மாட்டாங்க தனியாக மிளகாய் ஒரு கிலோ அதுக்குத் தேவையான பட்டை லவங்கம் என்னென்ன தேவையோ ஒட்டு மொத்தமாக கடையில் வாங்கி தேவையான வெப்பத்தில் வெயிலில் காய வச்சு அதை பதமாக எல்லாம் ஒன்று சேர்த்து கொண்டுபோய்ட்டு எங்கள் ஊரில் நெல் அரைக்கிற மிஷின் மாவு அரைக்கிற மிஷின் இதெல்லாம் இருக்குது இதெலாம் அரைச்சி அதை நல்லா பதமாக ஃபேன் காத்தில் கொஞ்சம் காய வைப்பாங்க காய வச்சிட்டு ஒரு டப்பாவில் எவ்வளோ டப்பா பிடிக்குமோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய வாளியில டப்பாவில போட்டு மூடி வைப்பாங்க மூடி வச்சிட்டு சேர்த்து வைப்பாங்க இப்போது எப்படின்னா கிராமத்தில் போனால் பத்துப்பேர் இருவதுபேர் இப்படி எல்லோரும் ஒன்றுக்கூடி ஊரில் அரைப்பாங்க இப்போ மிளகாலாம் எங்கள் கிராமத்துலேயே விளையிது அந்த கிராமத்தில் இருக்கிற மிளகாலாம் கிலோ ஒரு கிலோ ரெண்டு கிலோ அப்படின்ட்டு ரொம்ப குறைஞ்ச விலைக்குதான் கிடைக்கும் வெளியிலெலாம் ரொம்ப ரேட் அதிகமாக இருக்கும் கடைங்கள்ல அதனால் கிராமத்தில் அதில் இருக்கிற சொத்தையெலாம் எல்லாம் எடுத்துகிட்டு கார மிளகாதான் இங்கே போடுவாங்க அந்த மிளகாதான் இங்கே எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இங்கே நல்லா காரசாரமாக எல்லாம் நல்லா குழம்பு வைப்பாங்க அப்புறம் இந்த பெண்கள்லாம் மசாலா அரைக்கிறதுன்னா சப்போஸ் குழம்பு எதுனால் வைக்கணும்னா மசாலா ஐட்டம் அரைச்சாங்கன்னா அம்மிக்கல்லுதான் நாங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அம்மிக்கல்லை ஏன்னாமிளகா அரைக்கிறதாக இருந்தால் மற்ற மசாலா ஐட்டமெலாம் அதில் அரைச்சி அதில் குழப்பி அதில் மசாலா டெய்லிக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுக் கொடுப்பாங்க அதுவும் எங்களுக்கு நல்ல உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாகவும் நல்ல புத்துணர்ச்சியாகவும் எங்களுக்கு இருக்கும் அதேமாரி எதுனா ஒரு ஃபங்க்ஷனால் கூட நம்ம கிராமத்து சமையல்தான் நல்லாயிருக்கும் இந்த சிவப்பு மிளகாய்தூள் அரைக்கிறதில் ரொம்ப சிறப்பாக பண்ணுவாங்க கிராமத்து சைட் எல்லாம்